இப்போ எங்கள் கலாச்சார பாரம்பரியத்தை நாங்கள் எப்படி எல்லாம் பாதுகாக்கிறோம்னா அந்த காலத்தில் எங்கள் முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படினா கலாச்சாரம் இப்படி தான் இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் இப்போ யாரும் வந்து அதுமாதிரி வந்து சொல்கிறது இல்லை காரணம் என்னனா யாரும் அவங்கவுங்க பேச்சை கேக்கிறது இல்லை இப்போது ஒரு ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை வருதுனா காலையில் எந்திரிச்சி தலை குளிச்சுட்டு விளக்கேற்றி வைக்கணுங்கிறது தான் நம்மளோட கலாச்சார பாரம்பரியம் வெளக்கேற்றி வைச்சாதான் அன்னைக்கு நல்லது நடக்குமா அப்படினு இப்போலாம் கொஷின் கேக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது விளக்கு ஏற்றி வைக்கணும் லட்சுமி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அந்த காலத்தில் எல்லாம் வந்து பாரம்பரியமாக தான் பண்ணாங்க ஒரு ஒரு நிறைய விஷயங்கள் பார்த்திங்கனா வெளில வீட்டு வாசலில் சாணம் தெளித்து கோலம் போடுவாங்க அந்த சாணத்தை வந்து எந்த ஒரு வைரஸ் கிருமியும் நம்ம கிட்ட அட்டாக் பண்ணிட கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகதான் சாணம் தெளித்தது இது நம்ம எப்போ ஃபாலோ பண்ணோம் அப்படினா கொரோனா வந்த போது எல்லோருமே அதை ஃபாலோ பண்ணோம் ஸோ அந்தகாலத்தில் இதெல்லாம் வந்துட கூடாதுங்கிறதுக்காக செஞ்ச விஷயத்தை நம்ம நம்ம ஒரு வியாதி வந்து பல பல மக்கள் உயிரை இழந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஸோ கலாச்சாரங்கிறது வந்து ஒரு உடையிலேயோ ஒரு உணவுலேயோ மட்டும் கிடையவே கிடையாதுங்க எல்லா விஷயத்துலேயுமே கலாச்சாரங்கிறது உண்டு அந்த காலத்தில் ஒரு பொடவை கட்டிகிட்டு இருந்தாங்க அப்படினா அவங்கள வந்து நமக்கு மதிக்க தோணும் இப்போ நம்ம போட்டிருக்குற டிரஸ் கலாச்சார பாரம்பரியம் அதாவது நம்ம கலாச்சாரத்தை வந்து மாற்றிக்க மாற்றி அமைச்சுக்கிட்டோம் நம்மளோட ட்ரெஸு தான் நமக்கு காரணம் ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்து தான் அடுத்தவங்க நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கங்குறதையும் நம்மளோட ட்ரெஸ்ஸை பார்த்து தான் இருக்கு புரியுதுங்களா நம்ம அந்தமாதிரி ட்ரெஸ்ஸை நம்ம பார்க்கும் போது நம்மள வந்து அவங்க வந்து நம்மள ஒரு இப்போ நான் ஒரு ஒரு ஒரு பொண்ணுனா அவங்கள வந்து ஒரு பொண்ணாக பார்க்கணும் ஒரு பையனாக அவங்கள வந்து ஒரு பையனாக பார்க்கணும் அதுதான் நம்ம ட்ரஸ்ஸோட கலாச்சாரத்தில் தான் இருக்கு ஆனால் இப்போது உள்ள ட்ரெஸ்லாம் அப்படி கிடையாது பையன் போட்டுருக்கிறத பொண்ணு போட்டுக்கிறாங்க பொண்ணு போடுகிறத பையன் போட்டுக்கிறாங்க எல்லோருமே நம்ம அப்படி பண்ண முடியாதுல இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு பையன் வந்து ஒரு சாரி போட்டுக்கிறானா கிடையாது ஏன் நீங்கள் மட்டும் ஒரு சுடி ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டையும் போட்டுக்குறீங்க கலாச்சாரம் வளரலாம் பட் ஆனால் கலாச்சாரம் சீர் அழிய கூடாது அப்படிங்கிறது தான் விஷயம் கலாச்சாரத்தை நம்ம ரொம்ப வந்து பாதுகாக்கணும் அந்த காலத்தில் அவ்வளோ மக்கள் இருந்திருக்காங்க படிப்பறிவு இல்லாத மக்கள்லாம் இருந்திருக்காங்க ஆனால் அந்த காலத்திலலாம் எந்த ஒரு சீர்க்கேடும் நமக்கு பெண்களுக்கு வந்தது கிடையாது ஆனால் இப்போது நியூஸை நீங்கள் திறங்களேன் நியூஸை திறந்தாலே இங்கே இது நடந்துச்சு அங்கே அது நடந்துச்சு இது அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுங்கிற நியூஸ் தான் அதிகமாக இருக்கு அதை வந்து நம்ம நியூஸில் பாக்கிறதால நமக்கு தெரியுதா இல்லை முன்னாடியே வந்து அந்தமாதிரி மீடியா இல்லை அதனால நமக்கு தெரியலையாங்கிறது கிடையாது ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது ஆனால் இந்த காலத்தில் எல்லா பசங்களும் எல்லா பொண்ணுங்களும் அவங்களோட கலாச்சாரத்தை வந்து மேம்படுத்துகிறோம்னு சொல்லிவிட்டு அவங்களோட அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீர் அழிஞ்சிசுட்டு இருக்காங்கங்கிறது அவங்களுக்கு தெரியலை உணவும் பாருங்களேன் இந்த காலத்தில் ஒரு சாதத்தை எடுத்து நைட் ஊற வச்சு அது தான் கலாச்சாரம் ஒரு சாதத்தை எடுத்து ஊற வச்சு தண்ணியை ஊற்றி அதை மறுநாள் காலையில் சாப்பிடும் போது அது வந்து ஃபுல் வந்து அவங்களுக்கு வந்து கால்சியம் பிளஸ் அயனோடு சேர்ந்து தருதுன்றாங்க ஒரு பழையது ஆனால் இந்த காலத்தில் யாரும் அது செய்கிறது இல்லை எல்லாம் பாஸ்ஃபுட் சாப்பிடுறாங்க ஆனால் இப்போது அமெரிக்காவில் கண்டு பிடித்ததுக்கு அப்புறம் சென்னையில் பார்த்திங்கனா இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பழையது தராங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் பழையது தராங்க அது மண்பானையில் வச்சுருக்காங்க இது எல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த கலாச்சாரங்க இது நம்ம வீட்லேயே பண்ணலாம் நீங்கள் ஏன் போய் அதை காசு கொடுத்து வாங்கணும் பார்த்தா அது ஐநூறு ரூபாயாம் அந்த பழையது அதில் வந்து எல்லாம் இருக்கு அதில் வந்து புரோட்டீன் இருக்கு எல்லாம் இருக்குங்கிறத வந்து யார் சொன்னா அப்படினா அமெரிக்காகாரன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது ஆனால் அந்த காலத்தில் நம்மளோட பாரம்பரியங்கள்னு சொல்லிட்டு நம்ம கலாச்சாரத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்களே அதை நம்ம வந்து எடுத்துக்கலையே அதை நம்ம எடுத்துருந்தோம் அப்படினா இப்போ நம்ம ஏன் அவங்க சொல்கிறத நம்ம கேட்க போகிறோம் ஒரு பழைய ஒரு பழையதை நம்ம வந்து ஊற வச்சு அதை நம்ம வந்து கடைஞ்சி அதை வந்து காலையில் நம்ம சாப்பிட போகிறோம் அது வந்து ஏன் நம்ம அடுத்தவங்க சொல்லிதான் கேட்கணும் நம்மளோட கலாச்சாரம் அதுதானே மைதாவை வந்து அந்த காலத்தில் நம்ம சேர்க்கவே மாட்டோம் ஆனால் இப்போ திரும்புகிற இடம் எல்லாம் மைதா நாண் பரோட்டா சொல்லுங்கள் சில்லி பரோட்டா கொத்து பரோட்டா எல்லாம் நம்மளோட வியாதிகளை வந்து நம்ம ஈஸியாக வந்து வாங்கிகிட்டு இருக்கோம் என்ன சொல்கிறாங்க சுகர் உங்களுக்கு அதிகமாக இருக்கு நீங்கள் வந்து ஒயிட் கலரில் உள்ள எல்லாத்தையும் தவிருங்கள் அப்படினு சொல்கிறாங்க அந்த காலத்தில் வெல்லம் போட்டு தான் டீ போட்டாங்க அது தான் கலாச்சாரம் இந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுறோம் ஒயிட் சுகர் போடுகிறோம் அது தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்குனு நம்மளே அதை நம்ம சொல்லிக்கிறோம் நம்மளே நம்மளை சமாதானப்படுத்திக்கிறோம் ஒரு வருஷத்தில் ரெண்டு தடவை அவங்க வெளியில் போய் சாப்பிட்டா அந்த காலத்தில் ரெண்டு வருஷத்தில் ரெண்டு தடவை சாப்பிட்டாவே பெரிய விஷயம் காலையில் நைட்டு இன்னைக்கு நைட் சாப்பிடலைனா நாளைக்கு நைட் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி காலக்கட்டத்துக்கு நம்ம கலாச்சாரம் வந்திருச்சு உணவு முறையிலேருந்து நம்மளோட உடை முறையிலேருந்து நம்மளோட வீட்டு முறைகள்லேருந்து எல்லா கலாச்சாரமும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா மாத்திவிட்டோம் அதை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும்னா நம்மளோட இளைஞர்களோட கையில் தான் இருக்கு நம்ம ஒரு விஷயத்தை செய்ய கூடாதுனு சொன்னால் அந்த குழந்தைங்க கேட்க மாட்டேங்குதுனா அதுக்கு செய்கிற மாதிரி நம்ம சொல்லணும் இன்னைக்கு நம்ம ஒரு பிள்ளையை வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீ எது வேண்ணாலும் அலோ பண்ணலானா பண்ண கூடாது நம்ம இப்படி தான் நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம சின்ன பிள்ளைலேந்து சொல்லிக் கொடுத்தா மட்டும் தான் கலாச்சாரம் வந்து சீரழியாமல் இருக்கும் அதை நம்ம வந்து கரெக்டா பாதுகாக்க முடியும் இல்லைனா கலாச்சாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நம்மளோட முன்னோர்கள் என்ன சொன்ன கலாச்சாரம்னு நமக்கே மறந்து போய் தான் நம்ம வாழ வேண்டியது இருக்கும் பாரம்பரியத்தை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லணும் குழந்தைகள்கிட்ட சொல்லணும் இதை இப்படி பண்ணு கேட்குதோ கேட்கலையோ இந்த காலத்தில் நாங்கள் இதை செஞ்சோம் இந்த எங்கள் பாட்டி இதை சொல்லி கொடுத்தாங்க இப்படி தான் பண்ண சொன்னாங்க ஆட்டுக்கல்ல தான் அரைத்தோம் அம்மியில் தான் அரைத்தோம்னு இந்த பிள்ளைங்களுக்கு தெரியணும் நம்ம கஷ்டத்தை வந்து பிள்ளைங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா மட்டும் தான் பிள்ளைங்க வந்து நல்லபடியா வளரும் அது நம்மளோட கலாச்சாரத்தை பயன்பா பாதுகாக்கணும்னு நினைக்கும் எதுவும் சொல்லாமல் நான் ஒரு பிள்ளைய வச்சுருக்கேன் நான் ரெண்டு பிள்ளைய வச்சுருக்கேன் நான் செய்கிறது தான் அந்த அது என்ன சொல்லுதோ அதைதான் நம்ம செய்வோம் அப்படினா கலாச்சாரங்கள் சீரழிய தான் செய்யும் தமிழ் மொழியவேங்க தமிழ் மொழி நம்ம கலாச்சாரம்ங்க தமிழ் மொழியை பேசுகிறதுக்கே வந்து அவங்களாலாம் அப்படியே கூச்சப்படுகிறாங்க தமிழ் மொழியில் அழகான வார்த்தைகள் எவ்வளவோ இருக்குங்க அதல்லாம் நீங்கள் ரசித்தீங்கனா அப்படி ஒரு அப்படி ஒரு ரசனையாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து நம்மளோட கலாச்சாரத்தை நம்ம குழந்தைங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தோம் அப்படினா நம்ம கலாச்சாரத்தை நம்மளே பாதுகாக்க முடியும் அப்படி செய்தால் மட்டுமே பாதுகாக்க முடியும் வேற எந்த வழியும் இதற்கு கிடையாது